நம் தமிழ் மொழி இதான் நம்மளுக்கு தாய்மொழியும் தமிழ் மொழின்னு சொல்வாங்க நம்மளுக்கு வந்து கலாத்தை காலங்கலாச்சாரத்தை மாற்றி மொழி வந்து பல மொழிகள் வந்து தமிழ்லே கொச்சைப்படுத்தி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பக்கம் பேசுகிறாங்க மெட்ராஸ் பக்கம் ஒரு பாஷை பேசுகிறாங்க கன்ன இது கன்னடம் எல்லாமே நம்ம தமிழில் இருந்து தான் கன்னடம் இது மாரிலாம் வந்து இந்த கன்னடம் இது மட்டும் இல்லை எல்லாமே இப்போ வந்து எல்லா கலாச்சாரங்கள் வந்து மாறுனது தான் மாறுப்பட்டு தமிழ் வந்து கொச்சைப்படுத்தி பேசற மாதிரி மாறிட்டு வருது காலம் மாறிட்டு வருது மாறுணுமுனா தூய தமிழ் நம்ம தாய்மொழி தமிழ் தான் நம்ம இதுக்கு தமிழ் தான் தாய்மொழி மறக்கக்கூடாது தமிழ் மொழி தான் நமது பயன்பாட்டுக்கு நல்லது